இப்பகுதியில் அடிக்கடி காணப்படும் சில பறவைகள் என்னென்னன்னு கேட்டிருக்காங்க இந்த பகுதியில் நம்ம அடிக்கடி பார்க்குறது மயில் பார்ப்போம் காக்கா பார்ப்போம் சிட்டு குருவி முன்னெலாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்பெலாம் பார்க்குறது இல்லை அப்புறம் கோழி அது ஒரு பக்கம் பறவை தான் அப்புறம் வேறு என்ன பார்ப்போம் புறா பார்ப்போம் இன்னும் சில சொல்ல போனால் மைனா அவ்வளோதான் இப்போ இந்த பகுதியில் வந்து குருவி இவ்வளவுதான் பார்ப்போம் அதில் நமக்கு பிடிச்ச பறவை வந்து மயில் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏன்னால் அதுதான் நிறையா தோகையெல்லாம் வச்சுருக்கும் அழகாக இருக்கும் அதனால்தான் மயில் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் சிட்டு குருவியும் பிடிக்கும் குட்டியோண்டா அழகாக இருக்கும் அந்த சிட்டு குருவினால் இப்போ தான் அழிஞ்சு போய்ச்சுட்டு இருக்குது கொஞ்சம்தான் இருக்குது எங்கே போச்சுனே தெரில எல்லாம் செல் டவருங்கனால் அந்த சிட்டு குருவிங்கெல்லாம் அழிஞ்சு போச்சுனு சொல்கிறாங்க அதுவும் ஒரு உண்மையான ரிசானாகதான் இருக்கும் அப்புறம் வேறு என்ன பறவைகளெலாம் பிடிக்கும் கொக்கு கொக்கும் இப்போ அதிகமாக காணோம் அதிகமாக காணப்படுறது எங்கேயுமே முன்னெலாம் நஞ்சு காட்டில் பார்க்கலாம் இப்பெலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அதுவும் அழகாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக வெள்ளையாக மொழுமொழுனு இருக்கும் அதனால் எல்லாத்துக்குமே அட்ரான்க்சனாக பிடிக்கும் பேஸிக்காக மயில் தான் நிறைய பேருத்துக்கு பிடிக்கும் ஏன்னால் மயில்தான் நல்லா அழகழகாக கலர்கலராக பெரிய தோகையோட இறைக்க விரிச்சி ஆடுற மாதிரி அது மழைக்கேற்ற மாதிரி நல்லாவே ஆடிக்கிட்டு அழகாக இருக்கும் அதனால்தான் மயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கொக்கு மயில்தான் அப்புறம் சிட்டு குருவி அது மூணும்தான் ரொம்ப நல்லா பிடிச்ச பறவைனு சொல்லலாம்